ம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் இது வண்டி வெச் வண்டி டிரைவர் நான் டிரைவர்தாங்க இது அதுதான் பெரிய வண்டியாக வைச்சுருக்கேங்க ட்ரெய்லர் ஆ ட்ரெய்லர் லாரி எல்லாம் வைச்சுருக்கேங்க ஆ லைசன்ஸ் வைச்சுருக்கேன் சார் என்னுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில எடுத்ததுங்க ஆ ரினீவல் இப்போ கரெக்டாக போவேன் நான் ரினீவல் கரெக்டாக பண்ணுவேங்க மூணு வருஷத்துக்கு ரினீவலு இப்போ அஞ்சு வருஷமாக ஆக்கிட்டாங்க பண்ணிடறங்க ஆ ரினீவல் பண்ணிட்டேங்க ஆ பைக்கெல்லாம் கண்டிஷனாக வைச்சுருக்கங்க ஆ சைடு மிரர் சைடு மிரர் இண்டிகேட்டரு பின்னாடி ஒரு லைட்டு முன்னாடி ஹெட் லைட்டு டிம்மு ஃப்ரன்ட்டு எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குங்க ஆமாம் ஆமாம் ரோடு ரூல்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவேங்க ஆமாம் ஆமாம் ரைட்டில் திரும்பணும் ரைட்டில் திரும்பணுன்னால் ரைட்டில் திரும்பணுன்னால் எதுர்க்கால வர்ற வண்டியை பார்க்கணுங்க வண்டி ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு தான் திரும்பணும் அதே போல் ஸ்கூல் பக்கத்தில் போனால் ஆ பள்ளிக்கூடத்துக்கு சிக்னல் போட்டிருப்பான் அதைப் பார்த்து தான் ஒ ஒரு கொழந்தைங்க போகிற இடத்துல பார்த்து தான் போகணும் ஆஸ்பித்திரிகிட்டப் போனால் ஹார்னு அடிக்கக்கூடாது இது மாதிரி பல ரூல்ஸ்லாம் இருக்குது மோட்டாரில் ஆ டைவர்சன் ஒரு பள்ளம் இருந்ததுன்னா டைவர்சன்னு போட்டிருப்பான் பள்ளம் பள்ளத்தில் இறங்கி ஏறும் அது மா அது மாதிரி பொம்மையெல்லாம் போட்டிருப்பான் ஆ சிக்னல் கரெக்டா பார்ப்பங்க ரயில் ரயில்வே கேட்டுக்கு சிக்னல் போட்டிருப்பான் ரயில்வே கேட்டுக்கு ஆள் உள்ள கேட்டுக்கு ஒரு சிக்னல் ஆள் இல்லாத கேட்டுக்கு ஒரு சிக்னல் போட்டிருப்பான் அதை ஃபாலோ பண்ணி தான் வண்டி ஓட்டணுங்க செங்குத்தான பாதையில் செங்குத்தாக போகணும் செங்குத்தாக போகிற பாதையில் செங்கு இல்லை இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க நான் வண்டி ஓட்டும் போது ஃபோன் கூட பேச மாட்டேங்க ஆமாங்க இல்லை ஸ்லோவாக தான் போவேங்க வண்டி நான் கரெக்டாக ஓட்டுவேங்க நான் கரெக்டாக ஓட்டுவேன் நான் போ வண்டி ஓட்டும் போது ட்ரைவிங் பண்ணும் போது ஃபோன் கூட பண்ண மாட்டேன் ஃபோன் வந்தால் கூட தார் ரோட்டை விட்டு ரோட்டை விட்டு இறக்கி நல்லா ஓரமாக நிற்பாட்டிப்புட்டு தான் ஃபோன் போடுவேன் தார் ரோட்டில் நிற்பாட்ட மாட்டேங்க ரைட்டோ லெஃப்ட்டோ எந்த பக்கமும் தார் ரோட்டை விட்டு இறக்கி தான் வண்டியை நிற்பாட்டுவேனுங்க ஏன்னால் மெயின் ரோட்டில் வர்ற வண்டிக்கு இடஞ்சலா நிற்கக் கூடாது ஆ ஆ வேறேங்க சரி சார் வணக்கம்